இப்போ எப்படின்னா வெயில் நாள் வந்துருச்சின்னால் வெயில் நாளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி செடிகளுக்கு எப்படி விடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் வெயில் வந்து அந்த சூரிய ஒளி வந்து எந்தெந்த செடி எப்படி ஒரு சில செடிகளுக்கு சூரிய ஒளி அதிகமாக தேவைப்படும் ஒரு சில செடி த கம்மியாக தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி இடத்த மாற்றி வைக்கிறதோ இல்லை அப்படின்னா மேலே வந்து அந்த இது போடுறதோ அதுமாதிரி வெயில் சீட் போடுறதோ அப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரிதான் நாங்கள் வந்து பராமரிக்க வேண்டும் அதேமாரி மழை நாளில் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மியாக விட்றது மழைப் பெய்யிறதுனால் கம்மியாக இருக்கணும் அப்போ வந்து வானம் அதிகம் மழை பெய்யும் அதனால் சூரியன் ஒளி படணும் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து செடியை வந்து பராமரித்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுமாதிரி தான் நாங்கள் வந்து செடியை வந்து பராமரிக்க என்ன முயற்சி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செடிகளை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இருப்போம்